ஹலோ வனஜா பூக்கடைங்களா உங்கள் கடையில் என்னென்ன வகையான பூ இருக்குதுங்க ஏங்க எனக்கு மைசூர் ரோஸ் வேணுங்க ஒரு கிலோ வேணுங்க உங்கள் கடையில் எவ்வளோங்க ரேட்டு அது சரிங்க இல்லைங்க எனக்கு ஒரு கிலோ தான் வேணும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா சரிங்க எப்போங்க கடைக்கு சந்தைக்கு போவீங்க

இல்லைங்க எனக்கு ஃப்ரஷ்ஷாக வேணும் எனக்கு நாளைக்கு மார்னிங் வேணும் கொண்டு வந்து கொடுப்பீங்களா நீங்களே அப்படிங்களா சரிங்க எனக்கு மார்னிங் வேணும் நீங்கள் நைட்டே கொடுக்க முடியுங்களா அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் பாளையம் அதில் மூணாவது தெருவில் பார்த்தீங்கன்னா நாலாவது வீடுங்க சரிங்க கண்டிப்பாக கொடுத்துடுவீங்கல்ல கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்க மாட்டீங்களா அமௌண்ட்டு ஆ ஒரு கிலோ மட்டும் போதுங்க இல்லைங்க அப்படி வேறு எதுவும் வேணாங்க நெக்ஸ்ட் டைம் வேணாம் சொல்கிறேங்க இப்போதைக்கு எதுவும் வேணாம் ஆ சரிங்கக்கா